ஹலோ நிசாந்தினி உங்களோட தொழில் அனுபவங்களை பற்றி சொல்லுங்க என் தொழில் நான் நாலு வொர்க் போயிருக்கேன் ஒன்று ஆபீஸில் ஒரு வொர்க் பண்ணியிருக்கேன் ஆபீஸில் குரூப்ஸ் சேர்க்குறது குரூப்பை நோட்டு எழுதுவது அப்படி நிறைய வொர்க் பண்ணியிருக்கேன் அதை முடிச்சு இன்னொரு கம்பெனிக்குப் போனேன் அங்கே அவங்க திங்க்ஸ் வாங்குவாங்க பூசா கடை அந்த பூசா கடைக்கு போகும் போகிற மூட்டைகள் வர்ற மூட்டைகள் எல்லாம் எழுதணும் எவ்வளோ விற்கிறோம் எவ்வளோ வாங்கிறோம் வாங்கிறாங்க ஏ எவ்வளவு ஸ்டாக் இருக்குது அந்த ஸ்டாக்லேருந்து எவ்வளவு போகுது அதில் வர்ற லாபம் எவ்வளோ அதில் எதுவும் நஷ்டம் ஏற்படுதா எல்லாமே பார்க்கணும் அதுக்கப்புறம் இப்போ மூணாவதாக இன்னொரு கம்பேனி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்தக் கம்பெனியில் டெய்லியும் ஆட்டோவில் டெய்லி காலை எட்டு மணினால் ஆட்டோவில் ஏறி அங்கே ஒம்பது மணியாகும் போகிற வழியில் ஜாலியாக பிரண்ஸ்ஸோடு பேசிக்கிட்டு நாங்கள் நல்லா சிரிச்சுக்கிட்டுப் போவோம் ஈவ்னிங் வர ஆறு மணி ஆகும் அந்த ஒர்க் பார்த்திங்னா ஒரு காய் வெள்ளரிக்காய் அந்த வெள்ளரிக்காயில் தரம் பிரிச்சு நல்ல புருட்லேயே அப்புறம் வளைஞ்ச காய் கோனல் காய் அப்படின்றதெல்லாம் எடுக்கணும் அதுதான் எங்கள் வொர்க்கு நின்றுக்கிட்டே செய்யணும் வொர்க்கு ஈஸியான வேலைதான் அதை காலைல எட்டு மணிக்குத் தொடங்கினா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இதில் லன்ச் டைமெலாம் இருக்கும் அந்த வொர்க்தான் செய்கிறோம் அதனால எந்தவொரு இதுவும் இல்லை இதுவந்து வெளிநாட்டுக்கு பேக்கிங் பண்ணியாகுது காலைல ஒம்பது மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வருவோம் ஆட்டோவிலே போயிட்டு ஆட்டோவிலே வருவோம் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டுப் போவோம் வேலை செய்யும்போதும் நல்ல ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டுதான் நல்லா வேலை செய்வோம்